ஹலோ ஆமாம் நீ நீங்கள் சரி ஓகே எங்கேயிருந்து பேசுகிறிங்க சரி ஓகே சுடி மட்டும் போதுமா ஆரி ஒர்க்கா ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரியா இல்லை நார்மலாக வீட்டில் போட்டிருக்க மாதிரியா சரி ஓகே என்றைக்கி வந்து வாங்ப்பிங்க என்றைக்கி கொடுப்பிங்க ஆரி ஒர்க் வந்து த்ரீ தொளசண்ட் வரும் வித் லைனிங் ஓட

சுடிதாருக்கு ஃபைவ் ஹண்ட்ரெட் வரும் லைனிங் நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் ஓகே இல்லை நாங்களே எடுத்து தர இருந்தாலும் நாங்களே சேர்த்து எடுத்துக்கிறோம் லைனிங் இல்லாமல் இல்லை லைனிங்கு நீங்கள் எடுத்து கொடுத்திங்கனா வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி தான் வரும் நாங்கள் எடுத்தோம்னால் ஃபைவ் ஹண்ட்ரெட் வரும்

ஐயோ டூ டேஸில் ஏற்கனவே இங்கே நிறையா ப்ளவுஸ்ஸு சுடிலாம் தைக்கிறத்துக்காக நான் அதிகமாக இருக்குது இப்போது ஒரு கல்யாண பொண்ணுக்கு வேறு தைக்கிணும் நிறைய ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டேன் நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வாங்க்கிறிங்களா ப்ளவுஸ் மட்டும் போதும் தானே இல்லை சுடி அப்புறோம் வேணுணா பிளவுஸ் வந்து சண்டே வாங்கிங்க சுடி வேணுணா நீ அடுத்த வாரம் வந்து வாங்கிங்க ரெண்டுமேவா சரி என்னான்னு பார்க்கறேன் நீங்கள் சரி ஓகே வேறு எதனாவது சுடி பிடிக்கிறது அந்த மாதிரி சரி ஓகே சரி சண்டே வாங்கிங்க வந்து கொடுத்துட்டு